எங்கள் பகுதிகளிலும் குற்றங்கள்லாம் நடக்குது இந்த குற்றத்துக்கு பெருசாக காரணனுன்னு பார்த்தோன்னா ஏழ்மையும் உண்டு வேலை இல்லைங்குறதும் உண்டு இதில் வேலை இல்லாதனால் தான் ஏழ்மையாகிறாங்க எல்லோருக்கும் போதுமான வேலைகள் இருந்தால் இங்கே பெருசாக ஏழ்மை இருக்காது வேலைகள் இருந்தால் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடச்சிருது குற்றங்கள் நடக்கிறதுக்கான காரணமும் ஏழ்மைதான் பணம் இல்லாத கஷ்டந்தான் எப்படி குற்றங்கள் நடக்குதுன்னால் ஒரு திருட்டு நடக்குதுன்னால் அதுக்கு மெயின் காரணம் பணம் அவன் ஏழையாக இருக்கான் அவனுக்கு ஒரு வேலை இல்லை குற்றங்கள் குறையணுன்னா அதிக வேலைகள் இருக்கணும் ஏழ்மைத்தனம் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சின்னால் குற்றம் இல்லாத பகுதியாக எங்கள் பகுதியும் மாறும் எல்லா பகுதியும் குற்றம் இல்லாது இருக்கும்